எங்கள் வீட்டில் வந்து நான் கடைசி பொண்ணு எங்க கூட பிறந்தவைங்க எட்டு பேர் நான் வந்து கடைசியா பிறந்தனால ரொம்ப செல்லமாக எங்களை வளர்த்துனாங்க எங்கள் வீட்டில் அதே மாதிரி நான் வந்து டென்த்து வரைக்கும் படிச்சுருக்கறேன் டென்த்து படிக்கும்போதே எங்கள் மாமா வந்து பொண்ணு கேட்டு என்னை சின்ன வயசுலே கல்யாணம் முடிச்சுட்டாரு அதுலருந்து நான் குடும்பத்தை கவனிக்க ஆரமிச்சுட்டேன் அதுக்கு பிறவு எனக்கு வந்து ரெண்டு பசங்கள் பிறந்தாங்க அவங்கள வந்து நல்ல முறையாக வளர்த்தி ஓரளவுக்கு வந்துவிட்டாங்க நான் வந்து வீட்டில் டெய்லிங்கு டெய்லர் டெய்லர் தைச்சிட்ருக்கறேன் வீட்டில் வந்து அதிகமாக சமைக்கிறதும் நான் தான் என் வீட்டில் வந்து கறி குழம்பு மீன் குழம்பெல்லாம் அதிகமாக செஞ்சேன்னால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படி எங்கள் வீட்டில் வந்து இப்போ ரெண்டு பசங்களும் கல்யாணம் ஆகிருச்சி அவங்க கல்யாணம் முடித்த பிறவு ரெண்டு குழந்தைக பேர குழந்தைக இருக்கிறதுனால அவங்களோட நல்லா பேசி அவங்கிட்ட விளையாண்ட்டு நல்ல என்ஜாய் பண்ணிகிட்ருக்கறேன்